எங்கள் வீட்டுலல்லாம் உடம்பு சரியில்லாமல் இருக்கும்போது என்ன ஆச்சுக் கொடுப்பாங்கன்னா கீரை மொளைக்கீரனு சொல்வாங்க அதை வந்து சமைச்சுக் கொடுப்பாங்க அதை வந்து குழம்பு வைக்காமல் கடஞ்சு கொடுப்பாங்க எப்படின்னா மொளைக்கீரைய வெட்டி அதை வந்து எண்ணெய் ஊற்றி கடுகு பட்டை மிளகாய்லாம் போட்டு தாளித்து அந்த மொளைக்கீரைய போட்டு உப்பு போட்டு பூண்டு கொஞ்சம் போடுவாங்க போட்டு அதை அப்படியே வேக வெச்சு அப்படியே கொடுப்பாங்க அப்படியே சாப்பிட்டா அது வந்து உடம்புக்கு நல்லது அது வந்து ஃபுல்லாகவே ஸ்ட்ரென்த்து அப்படின்ட்டு கொடுப்பாங்க அதுக்கடுத்ததுனா ரசம் வச்சு கொடுப்பாங்க மிளகு ரசம் அதே பூண்டு பச்சை மிளகா மிளகு மூணுத்தையும் போட்டு நல்லா இடிச்சி புளியை ஊற வச்சுட்டு எண்ணெய் ஊற்றி பெருங்காயம் போட்டு அந்த புளி அந்த இடித்து வெச்ச எல்லாத்தையும் கொட்டி வதக்கி விட்டுட்டு புளி கரைச்சினது ஊற்றினா கொஞ்சம் கொதிக்க விடாமல் லைட்டாக நொரை வர மாதிரி வந்துச்சுன்னா அதை அப்படியே ஊற்றி சாப்பிட சொல்வாங்க அது வந்து புளி ரசம் அதை சாப்பிடணும் பூண்டு மிளகு ரசம் அது சாப்பிட்டா உடம்புக்கு நல்லது அப்படின்னு சொல்வாங்க